நான் கிருஷ்ணகிரியில் வந்து வஹாப் நகர்ல இருக்கிறேங்க சரி ஒரு அவன் வேணும்னு வாங்குகிறதுக்கு போகலாண்ட்டு கிளம்புனேன் எங்கள் பசங்களுக்கு சாய்ந்தரம் ஆனால் ஸ் ஸ்நாக்ஸ் வேணும் வ பீசா பர்கரு ந சாண்வெஜ்ஜு இந்த மாதிரி கேட்குறாங்க அதனால சரி ஒரு சின்ன ஓவன் வாங்கலாம்னு போனேன் போய் பார்த்தா சத்யாவில நல்லாவே இல்லை அந்த ப்ராடெக்ட் எனக்கு பிடிக்கில சரி எல்ஜி தான் நான் எப்போவும் யூஸ் பண்ணுவேன் எல்ஜி கம்பெனி தான் எங்கள் வீட்டில எல்லா பொருளும் இருக்குது அதனால சரி வேற கடைக்கு போகலான்ட்டு குடும்பத்தோட ரெயின்போன்ட்டு ஒரு கடைக்கு போனேன் அங்கே வந்து அவன் காமிச்சாங்கள் ஓடிஜி காமிச்சாங்க நிறைய வகையில் க அந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருள் காமிச்சாங்க அதில் வந்து நான் அவன் எடுத்தேன் அதில் அவன் உடைய வில எட்டாயிரத்தி நானூறுபாய் சரி எங்கள் குடும்பத்துக்கு போதும் அப்படின்ட்டு அதில் என்னென்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு அவங்க கிட்ட விசாரித்த போது பீசா பர்கர் பிஸ்கெட்டு சாண்வெஜ்ஜு தந்தூரி இதெல்லாம் செய்யலாண்ட்டு அவங்க இது விளக்கம் கொடுத்தாங்க சரி நம்மளுக்கு இது தேவைப்படுது இப்போ குலந்தைங்களுக்கு தேவைன்ட்டு அதை பணம் கொடுத்து வாங்கின்னு வந்துட்டேன் வாங்கின்னு வந்து நல்ல ப்ராடெக்ட்டாக இருக்குது யூஸ் பண்ண நல்லா நல்லாவும் இருக்குது இதுவும் கரண்ட் பில்லும் கம்மியாக இருக்குது அதுக்கும் அதில் வந்து நல்ல ஒரு கட்டணம் வந்து இப்போ கரண்ட் பில்க்கு கட்டணம் கம்மியாக வரும்னு சொன்னாங்கள் அதுக்கு தகுந்தபடி நல்லா இருக்குது ஓவன்னு பசங்களுக்கும் பிடிச்சிருந்துது எங்கள் பசங்களுக்கு என்ன தேவையோ அது நான் வந்து செஞ்சுக் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் எனக்கு உதவியாக இருக்குது இதை இதனால் எனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது